ஹலோ ஆ குட் மார்னிங் மேம் எனக்கு எனக்கு கொஞ்சம் ஆஃபிஸ் ஸ்டேஷனரிஸ் தேவைப்படுது ஆ இங்கே முனிச்சாலை மேம் எஸ் எம் காம்ப்ளக்ஸ் ஆமாம் மேம் கொஞ்சம் பல்க் ஆர்டர் ஆஃபீஸ் ஸ்டேஷனரிஸ்க்கு தான் ஆ நான் லிஸ்ட்டு தர்றேன் எனக்கு அங்கேயே அந்த ப்ராண்ட் இது மட்டும் தான் வேணும் அதில் உங்கக்கிட்டே இருக்கான்னு கொஞ்சம் பார்த்து சொல்கிறிங்களா ஆ ரோஹித் ப்ளூ பாயிண்ட் பென் வேணும் அந்த கம்பெனி இருக்குதுங்களா ஓகே கங்காரு ஸ்டேப்ளர் அது இருக்குதுங்களா கொரியர் கவர் இருக்குதுங்களா சேரி ஓகே நான் லிஸ்ட்டு தர்றேன் கொஞ்சம் எடுத்துக்கிறீங்களா என்னென்ன சைஸ் உங்கக்கிட்டே இருக்குது

ஓகே எனக்கு ஸ்மால் மீடியம் லார்ஜ் மூணும் வேணும் சரி நான் லிஸ்ட் தர்றேன் கொஞ்சம் எடுத்துக்கிறீங்களா

இல்லை நான் சொல்லிடுறேன் நீங்கள் எடுத்துக்கங்க ஏ ஃபோர் ஷீட் வந்து ஒரு பன்னெண்டு பண்டில் வேணும் ம் அதுக்கப்புறம் வந்து ப்ளூ பால் பாயிண்ட் பென் அது பாக்ஸ் பாக்ஸாக இருக்கணும் ரோஹித் கம்பெனி தான் வேணும் பாக்ஸ் வந்து ஒரு பதினாறு வேணும் அதேமாதிரி பிளாக்கில் வந்து ரோஹித் பால் பாயிண்ட் பதினாறு பாக்ஸ் வேணும் ப்ளூ ஜெல் வந்து அது என்ன கம்பெனியாக இருந்தாலும் பரவாயில்ல பன்னெண்டு வேணும் பன்னெண்டு பாக்ஸ் வேணும் பிளாக் ஜெல் பன்னெண்டு ஆ ரெட் ஜெல் வந்து ஒரு பத்து பத்து பாக்ஸ் ஓகே ஓகே மேம் ரெட் அப்போ இல்லையா ஓகே அது ஆ ஓகே எனக்கு வந்து இன்னைக்கு டேட் டுவெண்ட்டி ஒன்னா எனக்கு வந்து இன்னும் டுவெண்டி டேஸ்க்கு அடுத்து வேணும் அப்படின்னா நெக்ஸ்ட்டு வீக்குக்குள்ள சரி ஓகே மேம் அதேமாதிரி க்ரீன் ஸ்டிக் வேணும் எனக்கு அதுவந்து ஒரு நாலு நாலு பாக்ஸ் போட்டுக்கங்க அப்புறம் வந்து இங்க் பேடு வேணும் ஸ்டாம்ப் வைப்போம்ல அந்த இங்க் பேடு வேணும் அது வந்து ஒரு அஞ்சு ஸ்டேப்ளர் வந்து பெரிய பாக்ஸ் இருக்கா ஃபுல்லாக கரெக்டாக ஒரு குட்டி குட்டியாக பன்னெண்டு ஸ்டேப்ளர் இருக்கமாதிரி ஒரு பெரிய பாக்ஸ் இருக்கும்ல அந்த ஸ்டேப்ளர் பாக்ஸ் வந்து ஒரு அஞ்சு அப்புறம் ஒயிட் டேப் பெருசு அது வந்து ஒரு இதுவாக தந்துவிடுங்க ஒரு பண்டிலாக தந்துவிடுங்க அதேமாதிரி ப்ரௌன் டேப் ஒரு பண்டில் கொரியர் கவர் சொன்னேன்ல லார்ஜ் ஸ்மால் மீடியம் மோஸ்ட்லி வந்து ஒரு ஒரு மூணு டசன் மூணு டசன் கொடுத்துடுங்க ம் வேறு அவ்வளோ தான் மேம் இது ஹோம் டெலிவரி உண்டா

சரி இப்போ

ஆ சொல்லட்டா நம்பர் டுவெண்ட்டி செவன் எஸ் எம் காம்ப்ளெக்ஸ் முனிச்சாலை மதுரை டுவெல் ஆ இதுக்கெல்லாம் அப்ராக்சிமேட்டாக இப்போ எவ்வளோ அமௌண்ட் வரும்னு சொல்லமுடியுமா சரி நான் இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வாங்குகிறேன்ல ஒரு டிஸ்கௌண்ட் கிடையாதா

சரி ஒகே சார் ஒகே மேம் இது இது டைமுக்குள்ள டெலிவரி பண்ணிவிடுங்க சரி ஓகே மேம் அது பிரச்சனை இல்லை அது பார்த்துக்கலாம் ஆ உங்களுக்கு எது ஒகேவோ அது ஓகே தான் எனக்கு ப்ராடெக்ட் ப்ராப்பராக டெலிவரி ஆனால் போதும் ஆ ஒகே மேம்

ம் ஓகே ஆ ஓகே மேம் இது ப்ராடெக்ட்டெல்லாம் நல்லாத்தானே இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கப்போகிறேன் அது நல்லாயிருந்தால் இங்கேயே ஓகே மேம் அடுத்து எனக்கும் உங்கள் ஷாப்பை நான் ரெஃபர் பண்ணுவேன் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கொடுங்க சரி ஓகே தேங்க்யூ நீங்கள் ஆர்டர் டெலிவரி கொண்டுட்டு வந்துட்டு எனக்கு கால் பண்ணுங்கள் நான் வந்து வாங்கிக்கிறேன் ஆ தேங்க்யூ மேம் ம்